தண்ணீர் பற்றாக்குறை இந்த வெயில் தாக்கம் அதிகமாக இருந்தால் வரும் அதாவது எங்கள் பக்க அங்கங்கே மட மலைலாம் நிறையா இருக்குது மலை இருந்தால் கூடோ தண்ணி பற்றாக்குறை இருக்கும் அதாவது மழை அதிகமாக பேயும் போது இந்த மலையில் வந்து இந்த ஸ்விம்மிங் தண்ணில்லாம் இருக்கும் அதெல்லாம் வரும் அந்த மலைக் கீழே வந்து வரும் போது நாங்கள் சின்னச் சின்ன பாத்திரத்துல அந்த சி பாத்திரத்துல சிக்கனமாக வாளில பெரிய வாளி குடங்கள்லலாம் பிடிச்சி வெச்சி பத்திரமா சேமிப்பது அவ்வளோ சுலபமாக இருக்கும் எங்களுக்கு கொஞ்சம் ஈசியாக இருக்கும் அந்த தண்ணிலாம் அதே மாரி கொஞ்சம் சமாளிக்கணும் சிக்கனமாக சமாய இருக்கும் அந்த தண்ணிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் இது மாதிரி பண்ணோம் அதே மாதிரி கொஞ்சம் மழை டைமில் வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்தால் பேய்ஞ்சா அந்த தண்ணியெல்லாம் வந்து கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் சின்னதாக பள்ளம்லாம் வெட்டி கொஞ்சம் ஆழப்படுத்தி கொஞ்சம் தண்ணியெல்லாம் கொஞ்சம் அதில் நிரப்பி வெச்சுருந்தா எங்களுக்கு கொஞ்சம் பற்றாக்குறை இருக்காது இவ்வளோ தான் அந்த எப்பவுமே வந்து இருக்காது தான் அது என்ன கொஞ்சம் வெயில் தாக்கம் அதிகமாக இருந்தால் இந்த தண்ணீர் தாக்கம் இருக்கும் இப்படில்லாம் பண்ணால் நாங்கள் தண்ணி தாக்கம்லாம் இருக்காது எங்கள் ஊரில்